ஹலோ ரோஜா பூ கடை சொல்லுங்க சார் ஆ மல்லிப்பூ மாலையெலாம் இருக்குது சார் உங்களுக்கு எப்போ வேணும் எவ்வளோ வேணுன்னு எப்படி வேணுன்னு கே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் சார் சரிங்க சார் பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு முழம் வந்து ஐம்பது ரூபா வருது நம்ம அ அதை பார்த்து பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட கல்யாணத்துக்கு ஸ்டேஜ்லெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குல்லாம் கூட ஆளு பூவெல்லாம் கூட இருக்குது நீங்கள் அதுக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா சார் சரி சார் கல்யாணத்துக்கு வந்து ஆ சரிங்க சார் நல்லது கல்யாணத்துக்கு வந்து எங்கள் கிட்டே வந்து ரோஜா பூ மாலை சம்பங்கிப்பூ மாலை அப்புறம் சாமந்தி மாலை அந்த மாதிரி நிறைய மாலை இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ புதுசாக தாமரை மாலை விட கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே மலிவான ரேட் ரேட்லேயே கொடுக்குறோம் சார் எல்லோருட்டையும் கம்பேர் பண்ணும் போது உங்கள் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார் ரேட்லெலாம் ஓகே சார் நன்றி சார் உங்களுக்கு எப்போ வேணும் அன்றைக்கி காலைல தேதி சொன்னீங்கன்னா சரி சார் நல்லது நான் வந்து நீங்கள் எங்கள் என் கடை வந்து விருகம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் என் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சார் ஆ ஆறைக்கெல்லாம் கடை திறந்துருவாங்க சார் காலையில் நீங்கள் வந்து வாங்கிக்கிலாம் சார் பேமெண்ட்டு நீங்கள் நேரில் வரீங்களா சார் அப்போயே பே பண்ணிக்கலாம் சார் அதுதான் சார் எப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் சார் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார் ஆ ஓகே சார் அப்போ ஆர்ட்ரு கன்ஃபர்ம் பண்ணிட்டுங்களா சார் ஆ ஆ ரொம்ப நன்றி சார் நன்றி சார்